எங்களது கடலூர் மாவட்டத்தில் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் எங்களுக்கு தேவையான நிறைய வசதிகளை செய்துக் கொடுத்திருக்கிறார் மாவட்டத்திற்கு தேவையான ரோட் லைன் இந்த வாட்டர் சர்வீஸ் அதுமாதிரி நிறைய எங்களுக்கு இப்போ இதெல்லாம் செஞ்சுக் கொடுத்துருக்காங்க நாங்கள் வே எதெதது வேணும் கேட்குறோமோ பஸ் சர்வீஸ் நிறைய பஸ்ஸஸ் எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ கடலூர் மாவட்டத்துக்காக கொடுத்திருக்காங்க